ஒரு திரைப்படத்தை எடிட் பண்ணுறதுக்கான தேவையான போ சாஃப்ட்வேர்லாம் இங்கே இவங்க கேட்டிருக்காங்க அதில் டா தேவையான ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து திரைப்படம் எடுக்க போகிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கான்செப்ட் வெச்சு அந்த கான்செப்ட்டுக்கு வந்து தேவையான ஆட்கள்லாம் வெச்சி நம்ம ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் இப்போது வீடியோ வந்து நம்ம பண்ண ஆரம்மிச்சிருவோம் அது பண்ணுறதுக்கு தேவையானது வந்து இம்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்புடின்னா அந்த நம்ம நம்ம ஒரு கா ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கான்செப்ட் ரெடி பண்ணி வெச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்தாப்பில ஒருத்தங்கள நடிக்க சொல்வோம் அதை நடித்ததுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட்டு அதை நடிக்க வைக்கிறது அதுக்கப்புறமாக வந்து அவங்களுக்கு வந்து டப்பிங் கொடுப்பாங்கள்ல பின் பி அது அப்புறமாக பின்னணி இசைலாம் ஓடிக்கிட்டிருக்கும் அது இந்த க்ராஃபிக்ஸு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த இது அப் ப ப்ளேஸ் கரெக்டான ப்ளேஸ் தேர்ந்தெடுத்து அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி என்னென்ன க்ளிப்பிங்ஸ் என்னென்ன டயலாக்ஸ் என்னென்னு இதல்லாம் தேவையோ அதல்லாம் ரெடி பண்ணி ஒரு வீடியோ மாதிரி கொண்டுட்டு வந்து நம்ம ஃபுல்லாக கான்செப்ட் ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணி வீடியோலாம் எடுத்து வைக்கிறது பேர் தான் இன்போர்ட்டு அப்புறம் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கட் பண் கா அரேஞ்சிங் அண்ட் கட்டிங் செகண்ட் ப்ராசஸ் வந்து இது தான் இதில் என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அந்த வீடியோ வந்து நிறையா போயிருக்கிறதுலாம் ப்ளூபர்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நிறையா போய்ருக்கறதுலாம் கட் பண்ணிவிட்டு தேவையான டயலாக்ஸுலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஓவர் ஆக்டிங் இருக்கிறது ஆக்டிங் கம்மியாக இருக்கிறது சொதப்பினது இது மாதிரி நிறையா சொதப்பிருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வீடியோ க்ளிப்புலாம் வந்து கட் பண்ணுவாங்க அதை பண்ணிவிட்டு திரும்பியும் ஏதாவது தப்பாக பண்ணிருக்கிறத ரீடேக் பண்ணுறது ரீடேக் கொடுத்து நல்லா கரெக்டாக எடுக்கிறது இதல்லாம் பண்ணி அந்த அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிட்டு அது ரீசெக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணுற மாதிரி தான் அது பண்ணுவாங்க அடுத்து வந்து இந்த சௌண்ட் எடிட்டிங் அந்த மிக்ஸ் பண்ணுறதுலாம் சௌண்ட் நமக்கு தேவையான பார்க்கறவுங்களுக்கு தேவையான சௌண்ட்ருக்கிறது அந்த சௌண்டை கூட்டி வைக்கிறது கொறைச்சி வைக்கிறது கரெக்டான அளவில் வைக்கிறது அப்புறமாக வந்து பின்னணி இசைலாம் வந்து ரோ பேசும் போது அது ரொம்ப கூட வரக்கூடாது அந்த மியூசிக் வந்து எந்த வால்யூமில் இருக்கணுமோ அந்த வால்யூமில் தான் இருக்கணும் அந்த சௌண்டுலாம் கரெக்ட் பண்ணுறதுலாம் இருக்கும் அடுத்து வந்து கலர் க்ரேடிங்னு கொடுப்பாங்க கலர் வந்து நம்ம பார்க்கறவுங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப லைட்டாக இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது அதே நார்மலான நம்ம பார்க்கக்கூடிய கலருக்கு இருக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் வந்து கலர் க்ரேட்டிங் அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா விஎஃப்எக்ஸ் க்ராஃபிக்ஸு இதல்லாம் யூஸ் பண்ணி சிஜிஐ க்ரீன் ஸ்கிரீன் மோஷன் க்ராஃபிக்ஸ் ஃபு இதல்லாம் வந்து சேக்கிறது சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து எந் எக்ஸ்போர்டிங் எக்ஸ்போர்டிங்குனா என்ன அந்த நம்ம பண்ணி நம்ம எடுத்திருக்க ஒரு அந்த ஃபிலிமை வந்து அந்த திரைப்படத்தை வந்து யூடியூபில் இல்லை தியேட்டரில் இல்லை ஓடிடி ப்ளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து வெளியிட்டு எல்லோரையும் பார்க்கறதுக்கு உதவுவது இது மாதிரி நிறையா ப்ளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது யூடியூப்பு தியேட்டரு ஓடிடி ப்ளாட்ஃபார்ம் இது மாதிரி நிறையா இருக்குது ஹாட் ஸ்டார் ஸீ திரை இது மாதிரி நிறையா இருக்குது அது மாதிரி ப்ளாட்ஃபார்ம்ஸுலலாம் வெளியிடுவாங்க இது தான் வந்து இது தான் வந்து எடிட் பண்ணி எடிட்டிங்குக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்